சார் ஈஸ்வரி டிராவல்ஸ் டிரைவருங்களா சார் கேப் புக் புக் பண்ணி டைம் ஆகிடுச்சிங்க சார் ஆனால் இன்னும் ரீச் ஆகலை நீங்கள் டென் மினிட்ஸில் ரீச் ஆகிடுவீங்களா சார் சார் எனக்கு டிரெயினுக்கு இங்கே டைம் ஆகிடுச்சிங்க சார் நீங்கள் டென் மினிட்ஸில் ரீச் ஆகாவிட்டா நான் கேபை கேன்சல் பண்ணிக்கிறேங்க சார் கண்டிப்பாக ரீச் ஆகிடுவீங்களா ஓகேங்க சார் நான் இங்கே ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் ஆஃப் அண்ட் ஹவராக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் நீங்கள் இன்னும் ரீச் ஆகலை கொஞ்சம் குயிக்காக ரீச் ஆகுங்கள் சார் அப்படி டென் மினிட்ஸுக்கு மேலே ஆகிடுச்சுன்னா நாங்கள் உங்கள் கேபை கேன்சல் பண்ணிவிட்டு நான் வேற கேப் புக் பண்ணிக்கிறேங்க சார் கொஞ்சம் குயிக்காக மட்டும் வாங்கள் சார் டிரெயின் லேட் ஆகிடுச்சின்னா அப்புறம் மிஸ் ஆகிடுச்சின்னா அப்புறம் போச்சுங்க சார் அதனாலதான் கொஞ்சம் அர்ஜென்ட்டு கொஞ்சம் வேகமாக வாங்கள்